இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது அதனால் வந்து சே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லா வேலைவாய்ப்பு கிடைக்கிது இங்கே வந்து காலேஜ் நிறையா இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது அதில் வந்து நிறையா பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க நல்லா சொல்லித் தராங்க பால்டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது குமரன்னு அக்கிரி காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாம் இருக்குது நல்லா இருக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க பிள்ளைங்க நாங்களும் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வருவோம் எல்லாம் பார்ப்போம் நல்லா சுத்தமாக தயாரிக்கிறாங்க நல்லாயிருக்குது